ஹலோ சொல்லுங்கள் என்னங்க சொல்லுங்கள்

ம் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு ம் அப்படிங்களா ஆ எதாச்சு என்னம்மா சாப்பிட்டிங்க லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்டொமக் பெயின் வர அளவுக்கு அப்படிங்களா பழைசு எதாச்சும் சாப்பிட்டிங்களா என்ன ஓகேங்க சரி ஓ ஆமாம் சரிங்க ஓகேம்மா இப்போ நான் உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து எழுதி நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறேங்க நீங்கள் பார்த்துட்டு மெடிக்கல்ஸ்ஸை போயிட்டு வாங்கிக்கோங்க அது வந்துட்டு சரியாகுதான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சரியாயிட்டு அப்படின்னா ஓகே அப்படி இல்லைன்னா என்ன வந்து நேரில் வந்து பார்க்குறிங்களா எதாச்சி இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எதாச்சி அப்புறம் காரம் ரொம்ப சேர்த்துக்காதிங்க எதாச்சு அப்படிங்களா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக்கில் எதாச்சு புண்ணாயிற்றுக்கும்ல அந்தமாதிரி எதாச்சும் ஆயிற்றுக்கும் போல் நீங்கள் ஒழுங்கா சாப்பிடாம சாப்பிடாம விட்டுருந்தாலும் அந்தமாதிரி ஆயிருக்கும் நீங்கள் வந்து லிக்வீட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க ஜூஸ்ஸு ஃப்ரூட் ப்ரூட் ஐட்டம்ஸ் அந்தமாதிரி எதாச்சும் எடுத்துக்கோங்க ஆ தேவையில்லாத காரம் அதமாதிரி எதுவும் சேர்த்துக்காதிங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகதான் ஆகும் வாமிட் வர்றாதுருக்க நான் உங்களுக்கு டேப்லெட்டு எழுதிக் கொடுக்குறேன் வராமல் இருக்க கொஞ்சம் அளவுக்கு பார்த்து உடம்ப பார்த்துக்கோங்க தேவையில்லாததலாம் சாப்பிடாதிங்க ம் சரிம்மா ஓகேம்மா சொன்னதை கரெக்டாக செஞ்சிருங்க உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றாதிங்க ஓகேங்களா உடம்ப பார்த்துக்கோங்க ஆ ஓகேம்மா வாட்ஸ்அப் பண்ணுறேன் ம்